ம் நிறைய முறை நான் நண்பர்களோடு வெளியே போயிருக்கேன் ஆ ம் எப்படி திட்டமிடணுன்னால் இப்போ ஒரு இடத்திற்கு போகிறோன்னா அந்த இடத்திற்கு என்னென்ன தேவை அதெல்லாம் முன்னாடியே முன்கூட்டியே எல்லாத்தையும் யோசித்து வெச்சுருப்போம் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை கொடுத்துருவோம் கொடுத்துட்டு அந்த வேலையை ஒரு ஒருத்தங்களாக கரெக்டாக பார்ப்பாங்க பிஸியாக இருக்கற நேரத்துலெல்லாம் ரைடிங்க்கு போக மாட்டோம் எப்போ நாங்கள் எல்லாேருமே ஃப்ரீயாக இருக்கமோ அப்போ தான் ப்ளான் பண்ணுவோம்